இப்போ விளையாட்டுன்னு பார்த்துக்கின்னாக்கா நாங்கள் சின்ன பிள்ளைங்க சிக்ஸ்த்து படிக்கும் போது கான்வெண்ட்டில் தான் படித்தோம் அந்த கொக்கோ சொல்வாங்க கொக்கோ சொல்வாங்க கொக்கோ சொல்வாங்க அதை விளையாடுவோம் கபடி சொல்வாங்க ஷாட்பூட்டுன்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு இரும்பு குண்டு தருவாங்க அதை தூக்கி போடுவோம் அதை தூக்கி போட்டு தேர்டு ப்ரைஸ்ஸு எனக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த கபடிலாம் நான் அவ்வளோவா இது பண்ணிக்க மாட்டேன் அந்த கபடி விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் பிள்ளைங்கள்லாம் நிறைய விளையாடி நிறைய கப்புலாம் வாங்குவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏங்குவோம் ஆனால் அந்த ஷாட்பூட்டில் மட்டுந்தான் நான் தேர்டு ப்ரைஸ் வாங்குனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள வைச்சி விளையாடணும் அப்படின்னா கூட நான் அந்த பசங்களுக்கு நல்லா பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தான் வயசு பசங்க கூட வர்றாங்க சின்னப் பிள்ளைகளும் வருவாங்க எல்லோரையும் வைச்சி விளையாட்டு காமிக்கிறது பேசுறது அந்த பசங்களை பேச வைச்சி நான் பாக்குறது ரசிக்கிறது முக்கியமாக போன குறிக்க அப்படி பார்க்க போனாக்கா நல்லாயிருக்குற பிள்ளைங்கள விட கை கால் வெச்சுன்னு பிள்ளைங்க வெச்சுன்னு விளையாடுறத விட நான் கை கால் இல்லாத பிள்ளைங்கள்க்கிட்ட நான் ரொம்ப மேரேஜுக்கு முன்னாடி அனுபவித்திருக்குறேன் அதுங்கக்கிட்டே விளையாடி பேசி சிரித்து டான்ஸுலாம் போட வைச்சி அந்த மாதிரி என்னுடைய மனசில் என்ன தோன்றுதோ அதை தான் நான் செய்வேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கை கால் வெச்சுன்னு பிள்ளைங்கள நல்லா விளையாட வைக்கிறத விட கை கால் இல்லாத பிள்ளைங்களுக்கு அதுங்களுக்கு மொதல் அதுங்களுக்குதான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது என்னுடைய மெயின் கடவுள் எனக்கு சிந்தனை கொடுத்துருக்குறாரு பாடுறதுக்கு படிக்கிறதுக்கு நான் எயித்து படித்திருந்தாலும் காலேஜு படித்த பசங்கக்கிட்டேலாம் நம்மள்லாம் போய் இங்கிலீஷ் பேச முடியாது இங்கிலீஷில் என்ன சொல்ல முடியாது என்னவோ என்ன சொல்வாங்க இங்கிலீஷுலாம் நிறைய பேசுவாங்க நம்ம போய் நின்னாக்கா இங்கிலீஷில் பேசுவாங்க நம்ம இல்லாதம்போது வேறு ஒருத்தர் யாருனா பெரிய பெரிய விஐபி வந்துவிட்டா இங்கிலீஷில் பேசுவாங்க நம்ம போய் நிற்கும் போது தமிழில் பேசுவாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துக்குறேன் அதனால் அதை மாதிரிலாம் விட்டுட்டு கை கால் இல்லாத பிள்ளைகளுக்கு பேச தெரியாத பிள்ளைங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசணும் நல்லா ஜாலியாக அவங்கக்கிட்ட விளையாடணும் அவங்க கூட டைம் ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னா கூட என்னுடைய வேலைலாம் விட்டுட்டு என் கஷ்டத்தலாம் விட்டுட்டு நான் நெறைய அந்த பசங்களை நிறைய செய்யணுன்னு நிறைய ஆசைப்பட்றேன்